இங்கே வந்து நாங்க வேலை செஞ்சுன்னு இருக்குறோம் அந்த இடத்துல வந்து எங்களுக்கு ஒரு ஃபாதர் இருந்தார் எங்களுக்கு முடியாத டைமில் ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்குறாங்கோ உதவி செஞ்சுருக்குறாங்க எந்த உதவி கேட்டாலும் எங்களுக்கு த தவறாமல் செய்கிறாங்கோ கரெக்டாக கொடுக்குறாங்கோ எது கேட்டாலும் நல்ல சர்ச்சில் தான் இருக்கிறோம் நல்ல சர்ச்சில் இருக்கிற ஃபாதருங்க நல்ல எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்கோ எந்தவொரு இது இல்லாமல் நல்ல முகம் சொளிக்காம நல்லபடியில் அவங்க பராமரிக்கிறாங்க எங்களை நல்லா பார்த்துடுக்கறாங்கோ நல்லா கவனிச்சுருக்குறாங்கோ நாங்கள் எதை கேட்டாலும் எங்களுக்கு தருவாங்க நல்ல சர்ச்சில் இருக்கிற ஃபாதரும் டாக்டருங்களும் கூட போயிட்டு டாக்டரை பார்க்கணுன்னா கூட எங்களுக்கு நல்ல உதவி பண்ணுவாங்கோ வேறு எங்கேனா போகணும் அப்படின்னா கூட எங்களுக் ஃபாதருங்க எங்களுக்கு உதவி பண்ணுவாங்கோ சாருங்களும் கொஞ்சம் உதவி பண்ணுவாங்க